ஹலோ டெய்லர் கடைங்களா நான் ஜோஸ்லின் பேசுகிறேன் மேம் நான் நேற்று கா ஜாக்கெட் ஒன்று கொடுத்துருந்தேன் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வேணும்னு சொல்லிருந்தேன் இப்போ அர்ஜெண்ட்டாக ரெண்டு நாளையில் வேணும் கொஞ்சம் ஆ கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக வேணும் மேடம் ஆ சரிங்க மேடம் ஆ சரிங்க மேடம் அர் அர்ஜெண்ட்டுக்கு இப்போ இது எவ்வளோ மேடம் கேட்பீங்க ஜாக்கெட்டுக்கு ஆ சரிங்க மேடம் கொஞ்சம் ஒர்க்லாம் நல்லா பண்ணிக்கொடுங்க அழகாக நாளைக்கு எத்தனை மணிக்கு மேடம் வரட்டும் ஆ சரிங்க மேடம் இங்கே வீட்லயும் கொஞ்சம் ஒர்க் இருக்கு அங்கே வந்துடுறேன் மேடம் ஆ கண்டிப்பாக கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக முடிச்சுக் கொடுத்துருங்க ஆ சரிங்க மேடம் தேங்க் யூ மேடம் நான் தான் மேடம் வருவேன் தேங்க் யூ மேம்